நான் முதல் முதல்ல சம்பாதிச்சு ஒரு வண்டி வாங்கிணுன்னு ஆசைப்பட்டங்க அதே போலவே நான் ஒரு வண்டியும் வாங்குனங்க அந்த வண்டி வாங்கினதுக்கப்பறோந்தான் தெரிஞ்சிது வண்டிக்கான செலவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டிய வந்து நான் நல்லா பாதுகாப்பான முறையில் தானுங்க வச்சுட்டு வர்றேன் அதுக்கு பெருசாக செலவு வர்றதில்லைங்க இருந்தாலும் வண்டிக்கி பெட்ரோல் போடுறது வண்டிக்கு எரிவாயு போடணும் இல்லைங்களா போட்டால் தானே வண்டி போகும் அப்போ என்னுடைய வண்டி பரவால்லைங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த அளவு நான் அதுக்கு எரிவாயு கொடுத்தா போதுங்க பெட்ரோல் போட்டால் போதும் வண்டி நல்ல ஒரு தூரம் கிடைக்கிதுங்க ரொம்ப தூரத்துக்கு ஓடுற மாதிரி தான் இருக்குதுங்க டிவிஎஸ் வண்டி எடுத்துருந்தனுங்க நல்லா இருக்கு வண்டி நல்லா வெகு தூரம் பயணத்திற்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய புது மாடலுங்க அந்த புது மாடலில் தான் நான் வண்டி எடுத்துருந்தேன் அந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயணத்துக்கு எனக்கு சுலபமாக இருக்குது எனக்கு நல்ல வெகு தூரத்துக்கு பயணத்திற்கும் நல்லா இருக்குதுங்க பின்னாடி நான் கடை வச்சுருக்குறனுங்க என்னோட கடைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா மல்லிகை கடை வச்சுருக்காங்க மளிகை கடைக்கு பொருள் எல்லாம் ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அது கட்டுறக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க பொருள் எல்லாம் வச்சுக்கலாம் வச்சு நம்ம அதெல்லாம் கயிறு போட்டு கட்டிக்கலாமுங்க கட்டிவிட்டு எங்கள் அப்பா ரொம்ப அப்படியே அந்த வண்டியில பார்த்திங்கன்னா வெகு தூரம் போனாலுமே பத்தரமாக வந்து சேர்ந்துர்றாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் முதல் முதல்ல அப்பாக்கு வாங்கி கொடுத்த வண்டிங்க நான் முதல் முதல்ல சம்பாதிச்சி வாங்கின வண்டி நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குது பயணத்துக்கும் பாதுகாப்பாக இருக்குதுங்க நல்ல பொருள் தானுங்க காசு வந்து வீணாக போகலை நல்ல பொருள் தான் நான் வாங்கிருக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஏன்னா எங்கள் அப்பாக்கு அது மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்குதுங்க இன்னைக்கு பல தூரம் சென்று அவரு கடைக்கெல்லாம் போயிவிட்டு பஸ்ஸில் வராம பேருந்துகளில் கஷ்டப்படுறக்கு இந்தமாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா அந்த வண்டியில பார்த்திங்க அப்படின்னா முதல் முதலில் என்னோட சம்பளத்தில் வாங்கி கொடுத்தங்க எங்கள் அப்பா வந்து ரொம்ப அழகா அந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்குறாருங்க அதுக்கு செலவும் பெருசாக வர்றதில்லைங்களா அதனால அப்பா வந்து ரொம்ப நல்லா அந்த வண்டியை பாதுகாப்பாக வச்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க வண்டி வாங்கி எந்த ஒரு பிரச்சனையும் முதல் முதல்ல வாங்கின வண்டி அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நல்லா ஓடிகிட்டு தானுங்க இருக்குது